ஹலோ ஹலோ நான் கார்த்தியோடய அம்மா பேசுகிறேன் நீங்கள் கார்த்தியோடய மேக்ஸ் மிஸ் பேசுகிறிங்களா

ம் கார்த்தி எப்படி படிக்கிறான் மிஸ் ம் ம் ம் சொன்னாங்க மிஸ் அது வீட்டில் வந்தால் சரியாக படிக்க மாட்டிக்கிறான் விளையாண்ட்டே இருக்கிறான் படிக்க சொன்னாலும் படிக்க மாட்டிக்கிறான் அது ரேங்க் கார்ட்லேயும் ம் ம் ம் ம் ம் ம் ஆனால் ம் ம் வீட்டில்

ம் ம் போன டேர்மோடய இப்போ லோவ் ஆகிட்டானா மா மிஸ் ஆ ஓகேங்க மிஸ் அந்த மிஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அவங்களோடய க்ளாஸ் டீச்சரா ஓகே மற்ற மற்ற மிஸ்ஸுங்கள்ட்டெலாம் சொல்லி கொஞ்சம் அவனை அடிச்சாலும் பரவாயில்லை நல்லா படிக்க வைங்கள் அவனை வீட்டில் வந்தால் ஓவர் சேட்டை பண்ணிகிட்டு இருக்குகிறான் படிக்க மாட்டிக்கிறான் மெயினாக என்ன சொன்னால் ஹோம் ஒர்க் கூட பண்ணுறதில்ல வந்தால் விளையாட போயிடுறான் ஏழ்ரை எட்டு மணிக்குதான் வீட்டுக்கே வரானே ம் நீங்கள் கொஞ்சம் ம் ம் ம் ம்

மேம் நான் வெளியில் போயிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் வர சொல்லவா எங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் ஆ ஆ ஆமாங்க மிஸ் ஆ ஓகேங்க மிஸ் நானுமே சொல்லிருந்தேன் அவன்கிட்ட என்னால் இப்போ வர முடியாது அப்பாவே கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு ஆ ஓகேங்க ம் ஓகேங்க மிஸ் ஒரு நைன் தேர்ட்டி இல்லைன்னா டென் ஓ க்ளாக் வந்தால் போதும்ல அவரு ஆ ஓகேங்க மிஸ் ம் உங்கள் சப்ஜக்ட்டில் எப்படி

ம் ஓகேங்க மிஸ் ஆ ஓகேங்க மிஸ் ஆ ஓகேங்க மிஸ் இப்போதிக்கி ஓக் ம் சரிங்க மிஸ் நானே வீட்டில் இருந்து சொல்லி தரேன்னு சொல்லிருக்கேன் அவன் ஆனால் பேச்சே கேட்க மாட்டுகிறான் கொஞ்சம் அடித்து தான் சொல்லணும் போல அவன்கிட்ட அவன் வெளியில் போயிருக்கான் ஆ ஓகேங்க மிஸ் ஓகேங்க மிஸ் ஓகே ஓகே கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னோடய பையனை ஆ ஓகேங்க மிஸ் தேங்க் யூ